எங்கள் ஊரில் வருஷா வருஷோம் அந்தோனியார் திருவிழா நடக்குங்க அது வந்து மூணு நாள் நடக்கும் மூணு நாளில் வந்து பார்த்தீங்கனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க எல்லா மூணு நாளைக்கு இங்கேயே எங்கள் ஊர்லேயே தான் இருப்பாங்க எல்லா டான்சு பாட்டு போட்டி இதெல்லாமே நடக்கும் எங்கள் ஊரில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கனா ஒரு சின்ன தேர் இழுப்பாங்க ரெண்டானால் பார்த்தீங்கனா அதை விட கொஞ்சம் பெரிய தேர் மூணா நாள் தான் பெரிய்ய தேர் இழுப்பாங்க அந்த பெரிய தேர் எடுக்கும் போது தான் ஜூன் பதிமூணு தான் எங்கள் ஊரில் திருவிழா பெரிய தேர் இழுப்பாங்க சின்ன வயசுலேந்தே ரொம்ப பார்த்து ஜாலியாகருக்கும் சின்ன வயசுலலா பார்த்தீங்கனா எங்கள் ஊர்லலா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருமே எங்கள் ஊர்க்கு தான் வந்துருவாங்க அந்த திருவிழாக்கு போட்டி இருக்கும் நான் கூட சின்ன வயசுலலா வந்து பார்த்தீங்கனா எங்கள் ஊர் திருவிழாவில் போட்டி வைப்பாங்க போட்டி வைக்கும் போது நான் கூட ஓடி வின் பண்ணி கப்பெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் எப்படி சொல்கிறது சோப்பு டப்பா அந்தமாதிரி எல்லா எனக்கு கொடுத்துருக்காங்க அது எல்லாம் மறக்கமுடியாத விஷியம் எங்கள் ஊரில் திருவிழாப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த ரங்கனாட்ட சுற்றுவாங்க சின்ன வயசுலலா சுற்றிருக்கேன் எங்கள் ஊரில் திருவிழாவில் அப்புறம் வந்து விளையாட்டு வைக்கும் போது வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி விளாயாட்றது இந்தமாதிரி விளாயாட்டுலலா எங்கள் ஊரில் வந்து திருவிழா அப்போது பண்ணுவாங்க அது ரொம்ப ஜாலியாருக்கும்